பல்வேறு வகையான சவாரி உபகரணங்கள் அப்படின்னா நம்ப வந்து கார் லாரி பஸ்ஸு ட்ரெய்ன்னு ஏரோப்ளேன் அந்த மாரி எல்லா ட்ரான்ஸ்போர்ட் அந்த மாரி எல்லாத்தையுமே சொல்லலாம் இது வந்துவிட்டு கார் பார்த்தீங்னா நம்மளோட வசதிக்காக நம்ம எங்கேங்க போகணுமோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்களை மட்டும் ஏற்றிக்கிட்டு போகறதுக்காக வை யூஸ்சாகுது இப்போ பைக்கு பாத்தீங்கனா நம்ப ரெண்டு பேர் மிஞ்சி போனால் மூணு பேர் போவாங்க ரெண்டு பேர் வந்து சந்து பொந்தெல்லாம் வலஞ்சிகிளஞ்சு போகறதுக்கு அது யூசாகுது இப்போ லாரி பார்த்தீங்கனா லாரி பேரே சரக்குந்து சரக்கேற்றிட்டு போது சரக்குன்னா மணல் ம அப்புறம் வந்து இந்த மூட்டக நிறையா நிறையா மூட்டை அதற்கப்பறோம் வந்து கட்டை ஏற்றிட்டு போவும் அந்த மாதிரி ரொம்ப கனமான பொருள்களை ஏற்றிட்டு போகறதுக்குலா இந்த லாரி வந்து யூசாகுது அடுத்து பார்த்தீனா ரயில் பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களையும் ஏற்றிட்டு போவும் அதுமட்டுல்லாமல் நிறைய பொருள்களையும் ஏற்றிட்டு போவாங்க அப்புறோம் ஆகாயவிமானம் அதாவது ஏரோப்ளேன் அது பார்த்தீங்கனா நம்ப வந்து கடல் தாண்டி கடல் பயணம் செய்யறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகருக்கு இப்போ நம்ப ஒரு நாட்லருந்து இன்னொன்னு நாட்டுக்கு போனால் ஸ்வைன்னு போய்க்குலாம் அதற்கப்பறோம் இங்கேயே வந்துருச்சு அது நிறைய பேர் வந்து கிட்டக்கே போய்க்குறாங்க பிளே ஏரோப்ளேனில் போனேன் அப்படின்ற ஒரு பெருமைக்காக வேனுன்ட்டே போய்க்கிறாங்க அவ்வளோ தாங்க அவங்கவங்க தேவைக்கேற்றாமாதிரி இதை பயன்படுத்திக்க வேண்டியத்தான்